ஆ ஹலோ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் ம் ம் ம் டாபிக் ம் ஓகே என்னோடய பேர் பிரியங்கா நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு சைல்டு ஸ்பெஷலிஸ்டு ஓகே வா ஓகே இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டெலாம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க நீங்கள் கேளுங்க நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே ம் ம் ம் ஓ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா ஸோ அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணி சாப்பிட மாட்டேக்கிறாங்களா இல்லை எப்படி நீங்கள் எதைக் கொடுத்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா ஓ அப்போ அது மாதிரினா நீங்கள் வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணிக் கொடுக்கலாமே ஏதாச்சு

இல்லை நீங்கள் பாக்கெட் ஐட்டம்னால் எப்படி நான் சொல்லுறேன்னா இப் ஹோம்மேடாக ஒரு ஒரு முறுக்கு இல்லை ஒரு சீடை அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை பாக்கெட் பண்ணி இது வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி உங்க சைல்டு கொடுத்து நீங்கள் அதை வந்து சாப்பிட வைக்கலாமே ம் ம் ம் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிப் பாருங்க வேறு என்ன ஹேபிட்ஸெலாம் இருக்குது ம் ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே நீங்கள் இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணிப் பாருங்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நீங்கள் சாப்பாடெலாம் கொடுங்க ஓகேவா இப்போ இருக்கற ஜென்ரேஷனுக்குலாம் ம் ம் நெக்ஸ்டு நீங்கள் வா பீட்ரூட்டு கேரட்டு அந்த மாதிரி ஜூஸாக அந்த மாதிரி மேக் பண்ணிக் கொடுங்க அப்புறம் வந்து உங்கக்கூட நல்லா ரிலேஷனில் இருக்கற மாதிரி பார்த்துக்கோங்க ம் ம் ம் ஓ அந்த மாதிரி இருக்கா ஓ ஓ சரி நீங்கள் ட்ரை பண்ணிப்பாருங்க ஓகேவா

ஓகே அவங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி பிடிக்கிதோ இப்போ கேரட் தோசை அது சாப்பிட்லன்னா கேரட் இட்லி அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிப் பாருங்க எதுலையாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் ஈட் பண்ண வைக்கலாம் அவங்களுக்கு ம் சரி ஓகேமா ம்